ஹலோ கவிராசு மொபைல் ஷாப்புங்களா ஆ எனக்கு வந்து இந்த பத்தாயிரத்துக்குள்ளே ஒரு மொபைல் நல்ல மொபைல் ஃபோனாக வேணும் உங்கள்ட்ட அவைலபிளா இருக்கா ரேம் இப்போ நம்ம டேட்டா நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு ரேம் இருந்தால் போதும் அது மாதிரி டேட்டா கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தால் போதும் வேறு ஸ்டோரேஜ் கொஞ்சம் நார்மல் ஸ்டோரேஜ் நம்ம டெயிலி யூசேஜ் அந்த மாதிரி இருந்தால் போதும் எனக்கு வந்துட்டு இந்த ரெட்மி இல்லாமல் வேறு ஏதாவது பிராண்ட்ல மொபைல்ஸ் இருக்குமா சரி சார் அது போக மெமரி எக்ஸ்ட்ரா நம்ம போர்ட்டபில் மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம வந்துட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி வேணும் அது போக கேமரா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோனு வேணும் சார் என்ன மாடல் வாங்கினா நல்லா இருக்கும் சார் சரி ஓகே சார் ஃபை ஜி ஸ்பெசிஃபிகேஷன் அதில் அவைலபிளா சார் சரி ஓகே சார் நான் ரியல்மிலேயே ஃபிக்ஸ் ஆகிக்கிறேன் சார் இல்லை சார்